ஆ ஜுவெல்லரி ஷாப் தான் என்ன வேணும் ஆ ஆ சொல்லுங்கள் மேம் ஆ யெஸ் ஆ வந்துருக்கு மேம் புது டிசைன் வந்துருக்கு மேரேஜுக்கு ஓகே ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் பட் கொஞ்சம் டைம் நீங்கள் சொன்னிங்கன்னா செய்யிறத்துக்கு கொஞ்சம் டிலே ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் மாடல்ஸ் அனுப்புங்கள் பண்ணிக்கலாம் ஆ இருக்கு மேம் நிறைய மாடல்ஸ் நம்மள்கிட்ட புது கலெக்ஷன் வந்துருக்கு அது இல்லாமல் ஆடி ஆஃபர் அந்த நிறைய நமக்கு இருக்கு எவ்வளோ நகை வாங்குறிங்களோ அதுக்கு வெள்ளி வந்து ஃப்ரீயாக நமக்கு நம்ம கடையில் கொடுக்குறோம் ஆ ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வரும் மேம் பண்ணிக்கலாம் நீங்கள் டோட்டலாக எடுக்கும் போது கொஞ்சம் கைவில கம்மி பண்ணிக்கலாம் ஆ பண்ணித்தரோம் மேம் சரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாதி மட்டும் கொடுங்க நாங்கள் நகை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு பேலன்ஸ்ஸை கொடுத்துக்கலாம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே நீங்கள் டேரெக்டாக ஷாப் வாங்க நான் அப்போ கடையில் தான் இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து பேசிக்கங்க ஓகேங்க தேங்க் யூ ஆ